நான் இது வரையில் சென்றதில் மிகவும் அழகிய இயற்கைக் காட்சிகள் கொண்ட நடை நடைப்பயணம் எதுவென்றால் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் சென்ற நடைப்பயணம் தான் அந்த நடைப்பயணத்தின்போது பெருவழி சிறுவழி என இரு வழிகள் இருக்கும் அப்பொழுது பெருவழியில் நடந்தால் ஒரு மத்தியானம் மாலைப்பொழுதில் நடந்த ஆரம்பித்தோம் என்றால் ஒரு அதிகாலை ஆறு மணி போல பு பம்பையில் சேரலாம் அப்பொழுது நம்ம நடந்தோம்ன்னால் அந்த இடத்துல ஒரு மாலையில் ஒரு ஆறு மணி போல நடக்க ஆரமிச்சோம்ன்னால் இரவு ஃபுல்லாக நடிஞ்சி நடந்து அந்த நடைப்பயணத்தின்போது அழகிய வண்ண நட்சத்திரம் போன்ற மேகம் இதுபோல அனைத்தையும் பார்க்கலாம் நடைப்பயணத்தின்போது நடுவில் கா காடுகளில் இயற்கைக் காட்சிகள் வண்ணப் பூக்கள் விலங்குகள் போன்றவற்றை நிறையா பார்க்கலாம் அது மட்டுமல்லாமல் இல்லை இயற்கைக்குள்ளே போனாவே மிகவும் அற்புதமாக இருக்கும் அந்த காட்டுக்குள்ளே போனாலே அந்த காடு இயற்கைக் காட்சி எல்லாமே அவ்வளவு அற்புதமாக இருக்கும் அந்த பெருவழி மலையில் மேல் ஏறும்பொழுது அந்த நடைப்பயணமே அவ்வளவு அற்புதமாக இருக்கும் மலையில் ஏறி அந்த கீழே இறங்கறது எல்லாமே அவ்வளோ சூப்பரா இருக்கும்

அந்த நடைப்பயணம் சொன்னாவே நம்ம கூட்டமாக சேர்ந்து ஜாலியாக பேசிக்கிட்டு நடந்து போகிறது என்பதே ஒரு சூப்பராகதான் இருக்கும் அங்கே கூட்டமாக நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாக எல்லோரும் சேர்ந்து அந்த வழி அப்படி நடந்து போனோம் அப்படின்னா நல்லா பேசிக்கிட்டே இயற்கைக் காட்சிகளை ரசித்துக்கிட்டே ஜாலியாக நடந்து போனோம்ன்னால் மிகவும் அற்புதமாக இருக்கும் மிக சிறப்பான ஒரு நடைப்பயணம் என்றால் நண்பர்களும் உறவினர்கள் அனைவரும் சேர்ந்தமாதிரி ஒன்றா நடந்து போகணும் அந்த இயற்கைக் காட்சிகள் இவங்களோட நல்லா சந்தோஷமான விஷயத்தை பேசிக்கிட்டு ஜாலியாக போனோம்ன்னால் மிகவும் அற்புதமாக இருக்கும் இந்த சூரிய உதயம் சூரியன் மறைவு இதெல்லாமே அவ்வளவு அற்புதமாக இருக்கும் அது இயற்கைக் காட்சியோடு இந்த சூரிய உதய உதைவரது மறைவது ரெண்டையும் பார்த்தோம்ன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த மேகமெலாம் அப்படியே ஒரு சிவந்த நிறத்தில் காணப்படும் அந்த சிவப்பு அந்த இயற்கைக் காட்சி அந்த சூரியன் அதல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த காட்சி அப்படின்றது நம்ம இது சும்மா இந்த சிட்டி லைஃப் இதுலலாம் அந்த இடத்த பார்க்க முடியாது ஒரு காட்டுக்குள்ளே போகணும் ஒரு வில்லேஜ் அந்தமாதிரி இடத்துலதான் அதல்லாம் பார்க்க முடியும் அந்த இயற்கைக் காட்சி அந்த நடைப்பயணம் அப்படின்னாவே ரொம்ப அற்புதமாக இருக்கும் செ அந்த அஸ்தமனம் சூரிய உதயம் அதல்லாம் பார்த்தோம்ன்னா இன்னமும் அற்புதமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த இயற்கையோடு நம்ம ஒன்றா இருந்தோம்ன்னால் இன்னும் அற்புதமாக இருக்கும் இயற்கை வந்து நமக்கு அவ்வளோ பெரிய வரப்பிரசாதம் அது மட்டும் இல்லாமல் அந்த நடைப்பயணங்கும் போது நடந்த ஜாலியாக பார்த்துக்கிட்டே எல்லா சுற்றி பார்த்துட்டு போனோமுன்னால் அதை விட நல்லா அற்புதமாக இருக்கும்